நான் வந்து ஆறாவது படிக்கும்போது அப்படியே பசங்களோடு சேர்ந்து சைக்கிளில் போவேன் போகும்போது அங்கே ஒரு ஏரி இருந்து பசங்கலாம் குளிச்சிட்டிருந்தாங்க நான் நின்று வேடிக்கை தான் பார்த்துட்ருந்தேன் ஆனால் உள்ளார வந்து பெரிய பசங்கலாம் குளிச்சிட்டிருந்தாங்க என்னை குளிக்க கூப்பிட்டப்ப நான் நீச்சல் அடிக்க தெரிலன் சொன்னேன் அதனால் சரி சரி நீ அங்கேயே ஓரமாக நின்று பாரு வேடிக்கை பார்த்துனுரு சொன்னாங்க ஆனால் அதில் வந்து கு குளித்தவங்க வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு என்னை என்ன பண்ணாங்க பின் பக்கமாக வந்து என்னை தள்ளி அந்த தண்ணியில் தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டோன்னே நான் பயந்தேன் தண்ணிக்குள்ளே போன ஒடனே அங்கேருந்து எங்கள் அண்ணனுங்கள்லாம் வந்து தெரியாத பசங்கலாம் வந்து என்னை பிடிச்சி நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்தாங்க கையில் படுக்க வெச்சு தண்ணியில் கை நல்லா அடிக்க சொன்னாங்க தண்ணியை விலக்கிட்டு காலில் அடிக்க சொன்னாங்க அதேமாதிரி செஞ்சேன் ரெண்டு மூணு தடவை அடித்தேன் அப்புறம் தானாக போய் கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டேன் அதில் இருந்து நான் ஏரிக்கு வந்து குளிக்க போவேன் சில ஊரில் கிணறு இருக்கும் கிணத்துல குளித்து கு நீச்சல் அடிப்பேன் ஆறு வயசில் நான் ஆ ஆறாவது படிக்கும்போது நினைக்கிறேன் ஆறாவது படிக்கும்போது தான் மொதல் மொதல் நான் நீச்சல் சேர்ந்தேன் அதுக்கு முன்னாடி தண்ணீரை பார்த்தா பயப்படுவேன் இப்போல்லாம் தண்ணியை பார்த்தா நல்லா குளித்துட்டு நல்லா நீந்திவிட்டு துணியெலாம் துவைக்கறதுனாலும் துவைச்சிட்டு வருவேன் எங்கள் ஊர் பக்கத்தில் கிராமமாக இருந்தாலும் எனக்கு வந்து கிணத்துல பெரிய பெரிய கிணத்துலலாம் குளிக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் நீர் வீழ்ச்சி எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் தண்ணீரை பார்த்தோன்ன குளிக்கிறதுக்கு ஆசை வந் நீச்சல் கற்று கொடுத்தது யாருன்னால் என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு சீனியராக இருக்கிறவங்க என்னை வந்து தண்ணியில் தள்ளிவிட்டு நீச்சல் அடிக்க கற்றுக் கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தண்ணியில் குளிக்கிறதுக்கு பயம்லாம் நீங்கி போச்சு ஆரம்ப ஸ்ட்ரோக்ஸு எனக்கு வந்து அது தான் ஸ்ட்ரோக்ஸுனால் என்னை திடீர்னு தள்ளி விட்டது ஒரு பயம் அதில் வந்து எனக்கு வந்து பயம் தெளிஞ்சு போச்சு இப்பவும் நான் நல்லா நீச்சல் அடிப்பேன்